நான் மீஷோவில் வந்து அது தான் ஒரு பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய பொருள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறத்துக்கு நான் அதை ஆர்டர் பண்ணி நான் வாங்கி பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாக்சஸ் வந்து நான் ஆ ஆர்டர் பண்ணும் போது நல்ல பெரிய பெரிய பாக்ஸாக இருந்துச்சு ப்ளஸ் வந்து பார்க்கறத்துக்கு நல்ல பெருசாக இருந்துச்சு இங்கே எனக்கு வந்து ஒரு எயிட் பாக்ஸ் அப்படியே ஏதோ ஆஃபர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்கள் முந்நூத்தி ஐம்பது ரூபா சம்திங் இருந்துச்சு அது வரும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு ப்ளஸ் அதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது சில பாக்ஸில் வந்து லைட்டாக கீரல் இருந்துச்சு நான் ரிட்டன்னும் கொடுக்க முடியாது ஏனால் நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன் இல்லைங்களா அதனால் அதை நான் ரிட்டன்னும் கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அதை நான் வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் என்ன பண்ணிணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரிட்டன்னும் கொடுக்க முடியாது அதை யூஸ் பண்ணுறத்துக்கும் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு ப்ளஸ் அதை நான் எவ்வளோ சேஃபாக பண்ண முடியுமோ கம்மு ஃபெவிஸ்டிக் அந்த கீரல்லெல்லாம் பூசி அதை நான் சரி பண்ணிகிட்டேன் ஸோ அப்படி